ஹலோ எனக்கு சோனி டிவி ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சி எல்இடி டிவி வேணும்

எவ்வளோல இருக்கு ட்வெண்டி ஃபைல தான் இருக்கா ஆ யூடியூப் ப்ளூடூத்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா இன்னைக்கு ஆட்ரு பண்ணால் என்னைக்கு வந்து டெலிவரி ஆகும் ஆ சரி டெலிவரி சார்ஜ் வந்து நாங்கள் கொடுக்கணுமா இல்லை நீங்களே போட்டுப்பிங்களா ஆ சரி ஓகே எனக்கு எனக்கு ஆட்ரு பண்ணிவிடுங்க இதை புக் பண்ணிருங்க இந்த டிவியை ம் சரி